யோகா பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளோடய தனித்துவத்தை வளர்கிறது நம்மளோடய தனித்துவத்தை வெளியில் கொண்டு வரதுக்கும் நம்மளோடய தேவையில்லாத சிந்தனை எல்லாம் சிந்தனை எல்லாம் குறைக்கிறது பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சி மட்டும்தான் யோகா பண்றதுனால் நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தல்லாம் கொறஞ்சுரும் இப்போ ஒருத்தரோடய லை வாழ்க்கைல வந்து மன அழுத்தம் இல்லைன்னாலே அவங்க ஒரு நல்ல சந்தோஷமாக இருந்தாலே அவங் அவங் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சினையுமே இருக்காது நம்ம இப்போ நார்ம நார்மலாகவே ஒரு மருத்துவர் கிட்டே போகிறோன்னா நம்மளுக்கு இந்த கஷ்டம் இருக்குது இந்த பிரச்சின இருக்குது உடம்பு ரீதியாக இந்த பிரச்சின இருக்குது அதனால் சந்தோஷமே இல்லை இப்படின்னு சொல்வோம் எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் நம்மளுக்கு கொடுக்குற முதல் அட்வைஸ் வந்து யோகா பண்ணுங்க இதுதான் கொடுப்பாங்க யோகா பண்ணுறது மூலைமா நம்மளோட ரொம்ப நாள் உள்ளே மனஅழுத்தம் குறையும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போம் தேவைல்லாத சிந்தனை வராது டெய்லியும் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அரை மணி நேரம் இல்லை எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து யோகா பண்ணணும் யோகா பண்ணிணாலே ஒரு தொடர்ந்து கொஞ்ச நாள் பண்ணும் போதே நம்மளையே அறியாமல் நமக்குள்ளே ஒரு நல்ல சிந்தனை வரும் நம்ம மேலே நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரும் நம்மள நம்ம தாழ்த்தாம நம்மளாலையும் இது முடியும் நம்மளும் இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனை வரும் நம்மள ரொம்ப ஊக்குவிக்கிறத்துக்கு யோகா பயிற்சி ரொம்பவே உதவும் இதை பண்றதுனால் நிறைய நிறைய நிறைய நிறைய நம்மளுக்கு உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சினையும் போகும் மன ரீதியாக இருக்கற பிரச்சினையும் போய் நமக்கு நல்ல சிந்தனை நம்மளோடய இலக்கு என்ன நோக்கி போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப உபயோகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சி இதை தொடர்ந்து செஞ்சால் நம்மளே அறியாமல் நமக்குள்ளே நிறைய மாற்றத்தை நம்மளே பார்க்கலாம் கோ யோகா செஞ்சு கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ வித்தியாசம் தெரியும் நம்ம நம்மளுக்கு உடல் ரீதியாக பிரச்சினை இல்லை மனரீதியாக பிரச்சினை இல்லைனாலே நம்ம வந்து எப்போதுமே சந்தோஷமாகவே இருப்போம் நம் நம்ம பாட்டுனு நம்மளோட நமக்கு முன்னாடி போய்கிட்டே இருப்போம் எந்த ஒரு தேவை இல்லாத சிந்தனையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம பாட்டுனு முன்னாடி போய்க்கிட்டே இருக்கலாம் இதுக்கு வந்து நம்மளுக்கு பெரிய உபயோகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சிதான்